உணவு தயாரிக்கும்போது இல்லை சாப்பிடும்போதும் நாங்கள் என்ன பண்ணணுமோ நம்ம சமைக்கும்போது வந்து க்ளீனாக இருக்கணும் நம்பளோட கை எல்லாம் நம்ம க்ளீனாக இருக்கணும் நம்ம இருக்க நம்ம சமைக்கிற எடம் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும் அப்போதான் வந்து நம்ம சமைக்கும் போது நம்ம அது க்ளீன் இல்லாமல் ஒரு பூச்சிங்க பறக்கும்போது டஸ்ட்ருக்கும் போது நம்மளால சமைக்க முடியாது சாப்பிடும்போதும் நம்மளால சாப்பிட முடியாது பூச்சி எறும்பு இதல்லாம் சாப்பாட்டில் விழுந்தால் நம்மளால சாப்ட முடியாது நம்மளால ஜீர்ணம் பண்ண முடியாது அதனால இருக்கும் இடம் நம்ம நம்ம சமைக்கிற எடம் வந்து ரொம்ப க்ளீனாகவும் இருக்கணும் உணவு தொடர்பான மரபுகள் என்ன நம்ம சமைக்கிறோம்னா நமக்கு ஹெல்தியாக இருக்கணும் இட்லி உப்புமா சாதம் இதெல்லாம் எடுத்து நம்ம உடம்புக்கு வந்து நல்லதாக இருக்கணுமா நம்ம பாக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்மளுக்கு உடம்பு வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும்